வணக்கம் எங்கள் மத பண்டிகைகளுடன் தொடர்புடைய உணவு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த பொருட்கள் தான் அதுலையும் குறிப்பாக அரிசி பருப்பு வகைகள் வெல்லம் பயிறு வகைகள் குறிப்பாக சுண்டல் பச்சை பயறு போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன நாங்கள் வந்துட்டு ஹிந்து மத சடங்குகளை பின்பற்றதினால ஹிந்து மத பண்டிகைகளுக்கு தொடர்புடைய சில உணவு பொருட்களை வந்துட்டு இங்கே சொல்கிறேன் முதலில் எடுத்துக்கிட்டோம்னால் பொங்கல் பொங்கலுக்கு வந்துட்டு பச்சரிசி வெல்லம் போட்டு அதில் வந்துட்டு பொங்கல் பொங்கி நம்ம வந்துட்டு படைச்சிட்டு அதை வந்துட்டு உணவாக பயன்படுத்துகிறோம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்னொரு ஒரு உதாரணம் சொன்னால் அப்புடினு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை சுண்டல் போன்றவைையை வந்துட்டு அவிச்சு அதை வந்துட்டு படைச்சிட்டு அதை வந்துட்டு நாம் வந்துட்டு பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைகள் வருது அதுக்கு வந்துட்டு பொரி சுண்டல் பொ பொங்கல் இதெல்லாம் வந்துட்டு நாம் வந்துட்டு சமைச்சிட்டு அதை வந்துட்டு படைச்சிட்டு அதை வந்துட்டு நாம் வந்துட்டு உணவு உண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம் அதுக்கடுத்து வந்துட்டு தீபாவளி தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான உணவு பொருட்கள் நாம் வந்துட்டு பயன்படுத்துவோம் அது என்னான்னால் அப்படின்னா வந்துட்டு இந்த இனிப்பு வகைகள் அதாவது வந்துட்டு இந்த இனிப்பு பண்டங்கள் தின்பண்டங்கள் கார வகைகள் முறுக்கு மிச்சர் லட்டு போன்றவை அதிரசம் போன்றவற்றை நாம் தீபாவளிக்கு வந்துட்டு வீட்டிலேயே வந்துட்டு வீட்டு முறைப்படி செய்து அதை வைத்து அதை வைத்து படைத்து விட்டு அதை நாம் வந்துட்டு உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறோம் நன்றி